ராமாயணத்தில் ராமருக்கு ராமரையும் சீதையும் அந்த கதாபாத்திரம் அது வந்து நாங்கள் என்னென்னா ராமர் வந்து அரண்மனையில் இருக்கும் போதும் சீதை வந்து சந்தோஷமாக ராமரும் சீதையும் இருந்தாங்க அப்புறம் வந்து ராமர் வந்து காட்டுக்கு போகற சூழ்நிலை ஏற்பட்டதனால் நானும் காட்டுக்கு வருவேன்னு சொன்னாங்க வேண்டாம் நீ வந்து இங்கையே அரண்மனைலேயே இருன்னு ஸ் க ராமர் சொல்லும் போது இல்லல்ல நானும் வந்து சந்தோஷத்துலையும் பங்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுடைய துக்கத்துலையும் நானும் பங்கு எடுத்துக்கிறேன்னு அவங்களும் பின்னாடியே போயிவிட்டாங்க காட்டில் போய் அந்த கஷ்டம் நஷ்டத்தங்களை அவர் என்ன அனுபவிச்சாரோ அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டாங்க அதுலேந்து அந்த பாத்திரத்துலேந்து நாங்கள் அங்கே கற்றுக்கிட்டது ஒரு கணவன் மனைவி வந்து சந்தோஷத்துலையும் கணவரோட இருக்கணும் சோகத்துலைலைலையும் கஷ்டத்துலையும் கணவரோட இருக்கணுன்னு இந்த கதாபாத்திரம் எங்களை உதித்து க உணர்த்துன்ச்சு